டிராவல் ஏஜெண்டா சார் ஆ சார் நான் வேலூர் ரீச் ஆகிருக்கேன் சார் கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்க்குறக்கு ட்ராவல்ஸ் வேணும் சார்

சார் ஒரு ரெண்டு நாள் ஓகே சார் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட ஓகே சார் மூணு நாள் சரியாக தான் இருக்கும் கோயில் அந்த மலை அதுபோல் சார் இந்த வே வேலூரில் மலைங்கள் கூட நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க லைக்கு திருத்தணி வள்ளிமலை வள்ளிமலையில் மேலே உச்சியில் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அது போல் திரிலிங்கா இருக்கிற இடத்துக்கு போகணும் சார் அதனால் ஆ ஓகே சார் சார் ஒரு அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரியே பண்ணிவிடலாம் சார் ஏன்னால் நாங்கள் வந்து எல்லாம் பாய்ஸாகவே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாகவே யாரும் லேடீஸ் எல்லாம் வரல ஃபேமிலியாக வந்தால் நாங்கள் கோயில் கோயிலாக போகலாம் இது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் சார் கேட்க சொல்கிறேன் சார் ஆ ஓகே சார் சார் நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஃபுட்டெல்லாம் நல்லாருக்கும் இருக்கும் இல்லை சார் ஏன்னால் இவனுங்க சும்மாவே எதாவது சொல்லுவானுங்க சார் அதுதான் பார்க்குறேங்க எல்லாம் எதுவும் ஓகே சார் வெஜ்ஜா இல்லை நான்வெஜ் போடுவீங்களா சார் ஓகே சார் நீங்கள் போட்டுருங்க சார் ஏன்னால் இவனுக எப்பாேவது ஒருவாட்டி தான் வரானுங்க அதனால் நான்வெஜ்ஜே சாப்பிடுவானுங்க ஆமாம் சார் ஆமாம் சார் தங்கிறத்துக்கும் பண்ணிடுங்க சார் ஏன்னால் எங்கேயும் எங்களால் பார்க்க முடியாது புதுசு நாங்கள் ஓகே சார் ஓகே சார் நான் வேலூர் ஃபோர்ட் பக்கத்திலே ஒரு ரூம் எடுத்துகிட்டு தங்கி இருக்கோம் சார் இப்போ தான் சார் வந்து ரீச் ஆனோம் ஆ ஓகே சார் நான் ஆ ஓகே சார் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறிங்கன்றது எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்